வேளாங்கண்ணி நல்ல ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது இங்கே மக்கள் நிறைய பேர் கோடான கோடி மக்கள் வந்து போயிகிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் இது வந்து இங்கே வாங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா பொருட்கள் வந்து பொரி கடலை இதுபோல் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறத்துக்காக எடுத்துகிட்டு போவாங்க மஞ்சள் கயிறு தாலி கயிறு அதுபோல் எல்லா என்னென்ன சுரூபங்கள் படங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நினைவு பொருட்களெலாம் நிறைய உணவு கூட இந்த அல்வா அந்த டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அல்வா அந்த இதெல்லாம் நிறைய விற்பாங்க அதெல்லாம் கூட நிறையா வாங்கிட்டு போகிறாங்க ஒரு என்னெனு கேட்டிடீங்கனாக்கா இங்கே அந்த அந்த இடத்துல என்னென்னு கேட்டிடீங்கன்னாக்கா எல்லா மக்களும் இந்த கடற்கரை பக்கம் போனாங்கன்னாக்கா அங்கே ஒரு பெரிய அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி அந்த கடற்கரையில் அந்த காற்றை வாங்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா உணவுப்பொருட்கள் எல்லாமே அவங்க அங்கே அங்கேயே நிறையா எல்லாம் விற்கிது அந்தந்த இடத்துல எங்கே எங்கே மாதா குலம் எப்படி பார்த்தீங்கனாக்கா எல்லா இடங்கள்லேயுமே தேவையான அவங்களுக்கு தேவையான பொருட்களெலாம் விற்கிது அது போனால் அங்கே வாங்கிட்டு போய் எல்லோருக்கும் கொடுக்குறதுக்காக ஒரு நினைவு சின்னமாக தான் இந்த சுரூபம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாத்துக்கும் அதுக்கு எல்லா எட கடைகள்லேயும் எல்லாமே கிடைக்கிது உணவு உடைகள் முதக்கொண்டு வியாபாரத்தில் வந்து நல்ல உடைகளெலாம் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க வந்து ச்ச நல்ல அந்த உடைகள் வந்து என்னென்னா வேளாங்கண்ணிக்கு வர்றோம் இங்கே வந்து நம்ம வந்து இங்கே ஒரு ஆசிர்வாதமாக இருப்போம் அதை வாங்கிட்டு போனால் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நினைவுகள் அந்த நினைவுகளோடு அவங்க சந்தோஷமாக சுற்றுலா பயணம் பண்ணி நல்ல விதமாக செல்கிறாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க தேங்க் யூ வச்சுரவாப்பா